ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க ஓ சரி சரிங்க வாங்க இங்கேலாம் நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க வாங்க வந்தால் வாங்கிக்கலாங்க இது அதில் வந்து குயின் சைஸுன்னு கிங் சைஸுன்னு இருக்குங்க அது அது ஒரு ஆஃபருங்க அது குயின் சைஸு வந்து இருபதாயிரங்க கிங் சைஸு நாற்பதாயிரம் அதெலாம் வாங்கினோம்னா கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்குங்க ஒரு லெஸ்ஸு ஒரு ஃபைவ் பெர்சண்ட் லெஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன் மரக்கட்டிலு இது ஆ சுத்தியல் எல்லாமே இருக்குங்க சிங்கிள் காட்டு டபுள் காட்டு எல்லாமே இருக்குங்க என்னென்ன இது என்ன ரேட்டுக்கு தகுந்தமாதிரி இருக்குங்க இல்லைங்க அதான் டபுள் காட் வாங்கினா வேணா ஒரு இது பில்லோ அந்தமாதிரி தான் ஆஃபர் வருதுங்க ஆமாம்ங்க ஷோபாங்களா ஷோபாங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்தமாதிரி ஒரு ரெண்டு இதுமாதிரி இருந்துச்சுன்னா முப்பதாயிரங்க நாலு இதா இருந்துச்சுன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அப்படி வருங்க அதற்கு அந்த கவர் எல்லாம் ஆஃபராக இருக்குங்க இல்லைங்க அது வந்து நம்ம கவரு ஆ கவரு தான் வருங்க பில்லோலாம் நம்ம எடுத்து அம்மா டிசைன் பார்த்து தான் செலெக்ட் பண்ணி பன்ணணுங்க அதனால் நீங்கள் செலெக்ட் பண்ணி கொடுத்திங்கனா அதுளோட கவர் மேல் கவர் அந்தமாதிரி எல்லாம் அது எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி தருவங்க என்ன மர பீரோங்களா மர பீரோ முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துலுருந்து இருக்குதுங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க இரும்பு பீரோ வந்து இருபதாயிரம் வருங்க மர பீரோ முப்பத்தஞ்சு நாற்பது அந்தமாதிரி வருங்க இந்த மர பீரோங்களா இதான் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அந்தமாதிரி வருங்க வாங்க வந்து பேசிக்கலாங்க அப்புறம் நம்ம எல்லாம் குவாலிட்டியாக தான் இருக்குங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க வந்தப்புறம் எதனா ஆஃபரு இருக்குங்க அப்புறம் பண்ணிக்கலாம் விடுங்க நீங்கள் வந்து எங்கள் கடையில பர்ச்சேஸ் பண்ணா போதுங்க ஓ அப்படிங்களா அப்படி ஃபால்ட் யாருமே சொன்னது இல்லைங்களே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுறிங்க சரிங்க அது பார்த்துக்கலாம் விடுங்க மறுபடி அப்படி யாரும் ஃபால்ட் சொன்னது இல்லை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுறிங்க இப்படி ஆ ஆமாம்ங்க

அந்த கேரண்ட்டி நாங்கள் சொல்லிருபோங்களே ஒன் இயர் டூ இயருன்னு அந்த அளவுக்கு வருங்க அதற்கப்புறம் நம்ம தான் வார்னிஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாங்க ஆ சரிங்க வந்து பாருங்கள் நாங்கள் வேணா வாட்ஸ் ஆப்பில் அந்த ஆஃபரு அந்தந்த டீடெயில்ஸ்லாம் அனுப்புறேங்க நீங்கள் வந்திங்கன்னா அட்வான் எங்கள் கடை இருக்குங்க நைன் ஓ கிளாக் காலையில ஓப்பன் ஆயிருங்க எயிட் ஓ கிளாக் மட்டும் இருக்குங்க வந்து எப்போ வந்தாலும் பார்த்து வாங்கிக்கலாங்க அது பரவாயில்லங்க நம்ம கடைமாரிங்க வந்து நல்லா வாங்கிக்கீங்க சரிங்க சரிங்க வாங்க வாங்க